ஹலோ ராஜ் ஹோட்டல்ங்களா ஆமாம் நாங்கள் இங்கே ஒரு கிராமத்திலேந்து பேசுகிறோம் உங்கள்கிட்ட வந்து ஒரு மட்டன் பிரியாணி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுதான் உங்கள்கிட்ட ஆடர் பண்ணலாமானு கேட்கலான்னு ஆமாம் மட்டன் பிரியாணி ஒரு அஞ்சு வேணும் அதனோடு பார்த்திங்ன்னா இந்த கோழியை போட்டு ஏதோ பொறிச்சு வைப்பாங்களாமே அது ஒன்று எங்கள் பசங்களுக்கு ரெண்டு வேணும் அது ரெண்டும் இப்போ உங்கள் உணவகத்தில் இருக்குங்களா அப்புறம் இந்த ஏதோ டப்பிக்குள்ளே வச்சு கோழியை ஃபுல் கோழியை வச்சு ஏதோ சுற்றி ஏதோ நெருப்பெலாம் வச்சு பண்ணுவாங்களாம் அதுவும் என் பையனுக்கு வேணுமாம் அதுவும் இருக்குங்களா சரிங்க சார் இப்போ இதெல்லாம் ஆடர் பண்ணிணாகா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சார் கொண்டாந்து கொடுப்பீங்க ஆமாம் சார் எங்களுக்கு கிராமம்தான் இங்கே கொண்டுவந்து கொடுக்க மாட்டிங்களா ஆமாம் சார் இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே இருக்குல்லை அந்த கிராமம்தான் சார் எங்களோடது ஆமாம் சார் அங்கே கொண்டு வந்து கொடுப்பிங்ளா அஞ்சு பிரியாணி அந்த முழு கோழி ஒன்று அப்புறம் வந்து இந்த இது இந்த கோழி பொறிச்சு வைப்பாங்களே அது இதெல்லாம் வந்து கொண்டாந்து கொடுத்துடுவிங்களா சார் ஆமாம் சார் உங்கள் உணவகத்தில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க காரம் கொஞ்சமாகதா இருக்கும் நல்லா செஞ்சுருப்பாங்க பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும்ன்னு சொன்னாங்க சார் பக்கத்துக்கு வீட்டு பையன்தான் சார் நம்பர் கொடுத்தான் என்ன சார் நெட்டில் அனுப்பனுங்களா அது என்னெனு எனக்கு தெரியலைங்களே பணம் ஆனால் கையில் வச்சுருக்கேன் சார் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்திங்கன்னால் உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன் சரிங்க சார் இந்த நம்பர் கொடுத்து இந்த பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கொடுத்து நான் பணத்தை போட சொல்கிறேன் சார் எத்தனை மணிக்கு சார் வரும் மணி வந்து இப்போ பதினொன்று சார் ஒரு ஒன்றரை மணி குள்ளே வந்துவிடும்ங்களா கேட்டதெல்லாம் சரிங்க சார் நீங்கள் அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்பிச்சு விட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்க சார் சரி சார் பிள்ளைங்கள் சாப்பிட்றது சார் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் சார் ஆமாம் சார் சொன்னாங்க சார் சிறப்பாக இருக்கும்னு உங்கள் உணவகத்தில் சிறப்பாக இருக்கும் உணவு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார் நன்றி சார் நன்றி சார்